நாங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படினா மசாலா ஐட்டம் அப்படினு சொல்லலாம் அதில் வந்து அதிகமாக ரொம்ப நாள்க்கு வர ஒரு பொருள் என்ன அப்படினா சக்தி மசாலா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் எல்லாத்துக்கும் அது தேவைப்படுது சாம்பார் மசாலா சாம்பார் பொடி சிக்கன் மட்டன் கறி மசால் இந்த மாதிரி சக்தி அந்த ஃப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா அதோட தேவை இங்கே இருக்கிற எங்கள் கிராமத்தில் நாங்கள் எல்லாருமே சக்தி மசாலா தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதில் எந்த ஒரு கலப்படமும் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை ஃபுட்டு ஓகே குழந்தைங்கள்லேந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா தரமான தரமான பொருளாக தர ஒரு விஷயம் அப்படினா அது வந்து சக்தி மசாலாவால் மட்டும் தான் அது முடியும் ஏன்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஃப்ராடக்ட்டாக எங்களுக்கு வரதுனால தான் நாங்கள் எங்களுக்கு சமையலுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் யோசிக்கும் போது டக்குன்னு எங்களுக்கு ஞாபகம் வரது அப்படினா வேறு எந்த மசாலாவும் வாங்குனாலும் அந்த அளவுக்கு வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கிறது இல்லை அது ஒரு விஷயம் மட்டும் தான் சக்தி மசாலா போட்டால் மட்டும் தான் இன்னைக்கு டே ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு இருக்கு எங்களுக்கு சமையலுக்கும் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கு அதில் அதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் தரமாக இருக்கும் அதை குற சொல்லவே முடியாது ஏன்னா பாசிட்டிவ் தான் அது நல்லா தான் இருக்கு ஏன்னா சாப்பாடோட டேஸ்ட்டும் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு சக்தி மசாலா இஸ் பெஸ்ட்